அனிதா பூக்கடையா எங்க இங்கே எங்கள் ஃபேமிலியில ஃபங்க்ஷன் வருது அதுக்கு பூக்கள் எல்லாம் தேவைப்படுது எல்லா என்னென்ன பூ இருக்கு உங்கள்கிட்ட என்னென்ன பூ இருக்கு என்னென்ன ரேட்டில் இருக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு எல்லா ஈவென்ட்ஸ்க்கு எல்லா பூவுமே எங்களுக்கு தேவைப்படுங்க எல்லா எல்லா பூவுமே வேணுங்க கிலோ கிலோ கணக்கில் சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கள் ரேட் எல்லாம் பார்க்க வேணா அப்புறம் எல்லாமே சேர்த்து வாங்குனதுக்கப்புறம் டிஸ்கவுண்டில் நீங்கள் குறச்சிக்கலாம் நான் உங்களுக்கு என்னான்ன பூ வேணும்ன்னு லி லிஸ்டில் அனுப்பிவிட்றேன் நீங்கள் ஆனால் இது நீங்கள் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணுவீங்களா மண்டபத்தில் வந்து அதுக்குன்னு தனியாக டீம் வச்சுருக்கீங்களா இல்லை நாங்கள் ஃபேமிலிலேயே ஆள் எடுத்துக்கணுமா ஆ ஓகேங்க எங்களுக்கு வந்து மண்டபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபங்க்ஷன் இருக்கு நீங்கள் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மண்டபத்தையும் பூவால் டெக்ரேஷன் பண்ணுங்கள் வெட்டிங்க்கு மாலை வேணும் ரிசெப்ஷனுக்கு வெ வெட்டிங்க்கு ஒரு எல்லாத்துக்கும் மூணு நாலு மாலை வேணும் டிசைன் டிசைனாக பண்ணி கொடுங்க சரி மண்டபத்துக்கும் கேட்குறோம் கல் மேரேஜுக்கும் கேட்குறோம்ல டிஸ் அதெல்லாம் அதெல்லாம் போக டிஸ்கவுண்ட் பண்ணாமல் பண்ண மாட்டீங்களா சரிங்க கொஞ்சம் எல்லாம் க நீங்களாக பண்ணுறதா இல்லை கடையில் கொடுத்து வாங்குவீங்களா ஆ ஓகே சரிங்க நீங்கள் பண்ணிக் கொடுங்க எங்களுக்கு நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க ஓகே தேங்க்ஸ்